எதிர்காலத்தில் தமிழ்மொழி எப்படி மேம்படுத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்குறேன் அப்படின்னா இப்போது எல்லா இப்போது வந்து இந்தியாவில் மட்டும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் எல்லா பள்ளிகள்லேயும் முதன்மை பாடமாக தமிழ் வச்சுருக்காங்க அதுமாதிரி எல்லா நாடுகள்லேயுமே தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருந்தது எல்லா கவர்மெ எல்லா அரசுமே அந்த கட்டளை போட்டாங்க அப்படின்னா அது தமிழ் வந்துட்டு மேம்படுத்தப்படும் எல்லா இடத்துலையுமே தமிழ் கையெழுத்து போடுகிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் இங்லீஷ்கு இங்லீஷ்க்கு பதிலாக தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தமிழ் வளர்க்கப்படும் இப்போதுமே தமிழ் எல்லா இடத்துலயும் வளர்ந்துட்டு தான் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போது முக்கியமாக தேவைப்படுற ஒன்று அது ஆங்கிலமாக தான் இருக்குது அது எல்லா இப்போது ஆங்கிலம் தெரிஞ்சவங்க தான் எல்லோருமே உயர்ந்தவங்க ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு நிலை மாறணும் அப்படின்னா தமிழுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கனும் அதை எதிர்காலத்தில் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் எதிர்காலத்தில் தமிழ்மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெரிய கம்பெனிகளில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படில்லாம் தமிழ் மேம்படுத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது எல்லா இடத்துலையும் தமிழ் கையெழுத்து போட வச்சாங்க அப்படின்னா தமிழ் வந்துட்டு வளர்க்கப்படும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா நாட்டில் உள்ளே குழந்தைகளுக்கும் தமிழ் மொழியை முதன்மை பாடமாக கற்பிச்சாங்க கற்பித்தாலும் தமிழ் மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லா பெற்றோர்களுக்கும் தமிழ் வந்துட்டு படிக்கணும் எல்லா பெற்றோர்களையுமே இப்போ வந்துட்டு ஆங்கிலம் நல்லா படிச்சிக்கோ ஆங்கிலம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்றி சொல்கிறாங்க ஆனால் எதிர்காலத்தில் தமிழ்மொழியோடய முக்கியத்துவம் அறிஞ்சு எல்லா பெற்றோர்களும் தம் பிள்ளைகளுக்கு தமிழ்மொழியை கற்பிப்பாங்கன்னு பெற்றோர்களே தமிழ்மொழியை கற்பிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன தமிழ்மொழி இப்படிலாம் மேம்படுத்தப்படும் எல்லா சட்டமன்றங்களையும் நீதிமன்றங்களையும் அரசு கட்டளையிடும் எல்லா இடத்துலையுமே தமிழ் மொழியை முதன்மையாக கொண்டு வருவாங்க இப்படிலாம் கொண்டு வந்தால் தமிழ் மேம்படுத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்